எங்கள் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அஞ்சு பேரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அப்பா அம்மா அப்பா எங்கள் அஞ்சு பேரு எங்களை வளர்த்து ரொம்ப எப்படியெல்லாம் வளர்த்தாங்க என்று இன்னிக்கி யோசிச்சு பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் எங்கள் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அண்ணன் தம்பி எல்லாம் படிக்க வெச்சாங்க படிக்க வெச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேலை வேலை வாங்கி கொடுத்தா தானே நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்குன் சொ அப்படின்னு அதுதான் வேலையும் வாங்கிக் கொடுத்தாங்க வேலை வந்ததும் அதுக்கப்றம் அவங்களுக்குனு ஒரு லைஃப்பை தேடணும் லைஃப்பை தேடி கல்யாணம் பண்ணாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் பையனுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டத்தையும் எதிர்பார்த்து எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேருக்கும் கல்யாணம் பண்ணி சிறப்பாக செஞ்சுக் கொடுத்தாங்க அதுக்கப்றம் எல்லாரையும் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேத்தி பேரன்ங்க எங்கள் அப்பா அம்மா இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம் பிறகு எல்லாம் முடிஞ்சுது வீடு கட்டிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டிக் கொடுத்தா தானே பள்ளைங்க பிள்ளைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா கடமைகளையும் முடித்து வீடும் கட்டினாரு பிள்ளைகளுக்காக வீடு கட்டிக் கொடுத்தாரு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அழகாக வீடு அமைச்சி கொடுக்கணுனு அமைச்சி கொடுத்தாரு அதன் பிறகு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு அறுபதாங் கல்யாணம் பண்ணணுனு ஆசைப்பட்டோம் ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் அஞ்சு பேரும் ஏன்னால் அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவுக்காக என்ன கஷ்டப்படறோம் ஒன்றும் இல்லை அதனால் அவங்களுக்கு ஒரு அறுபதாங் கல்யாணம் பண்ணி பார்க்கலாமே அப்படின் நாங்கள் ஆசைப்பட்டு அதுக்கான வேலைகளும் ஏற்பாடு செய்யலானு அப்பா அம்மாக்கிட்ட கேட்டோம் எதுக்கு உங்களுக்கு அப்படின் சொன்னாங்க இல்லை உங்களுக்காக நாங்கள் செய்யலைனாலும் எங்களு நாங்கள் வந்து உங்களுது ஸ் அறுபதாங் கல்யாணம் செஞ்சு பார்க்கணுன் எங்கள் மனசுக்குள்ள ஆசை அதனால் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் நாங்கள் அஞ்சு பேரும் சேந்து செய்யணுனு ஆசைப்பட்றோம் அப்படின் சொல்லி அப்பா அம்மாக்கிட்ட பேசி அதுக்கப்றம் எல்லா ஏற்பாடும் பண்ணோம் ஏன்னா அறுபதாங் கல்யாணம் செய்யணுனால் எவ்வளோ பெரிய வேலை அதுக்காக ஐயர பார்த்து பேசி அவரு என்ன சொல்கிறாரு என்னென்ன செய்யணும் உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிடணும் சில ஐதீகங்கள் இருக்குது அப்படின்னு அவரு எல்லாத்தையும் யோசித்து சொன்னாரு அதுக்கப்பறம் அவரு சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம் பண்ணி எங்கள் சொந்த பந்தங்களை எல்லாரையும் கூப்பிட்டோம் சொந்த பந்தங்களை எல்லாரையும் வர வெச்சு ரொம்ப அப்பா அம்மா பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணோம் பிறகு பத்திரிக்கை அடித்தோம் பத்திரிக்கை அடித்து எங்கள் எல்லாரும் யார் யாருக்கு கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போயிட்டு சொந்த பந்தத்துக்குலாம் பத்திரிக்கை கொடுத்து அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண் பண்ணணுனு ஆசைப்பட்டு அதனால் இப்போது செய்கிறோம் எல்லாரும் வந்துருங்க அப்படின் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தோம் பிறகு நாங்களும் சமையல்கார்லாம் பேசி சமையல்காருக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு பண்ணறோம் நல்லா சமையல்லாம் பண்ணி வரவங்களுக்கு நல்லா கவனிக்கணும் அப்படின் சொல்லி சமையல்காருக்கு பேசி எங்க விஷேஸத்துக்கு வரவங்களாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு பரவாயில்ல நல்லா கவனிச்சி சாப்பாடு போட்டாங்க நல்லா அறுபதாங் கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க பிள்ளைங்கனால் அப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சிட்டிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாக்காத அளவுக்கு எல்லாமே நடந்தது அறுபதாங் கல்யாணமும் நல்லா சிறப்பாக நடந்தது நடந்து முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு பிறகு உடனே பெரிய அண்ணன் என்ன பண்ணாரு நம்ம அப்பா அம்மாவுக்கு ஐம்பதாவது கல்யாண நாள் வருது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஐம்பதாவது கல்யாண நாள் வருது அதை அதையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சோம் அது பார்த்தீங்கன்னா கல்யாணனே எங்களோட போகலை அவரோட பேரன் பேத்திகள் மாப்பிளைகள் எல்லாரும் குடும்பம் பெருசாக ஆகிடுச்சி எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் ஐம்பதாவது கல்யாண நாள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்தது ரொம்ப சிறப்பாக செஞ்சோம் அதுக்கப்பறம் அப்பாவோடய முதல் பேரப் பையனுக்கு திருமணம் நடத்தணுனு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட்டு பிள்ளைகளோடய கல்யாணங்கள் பண்ணி நல்லா பார்த்து எல்லாம் பண்ணாரு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம குடும்பத்தில் வரணும் அப்படின்னு பெரிய பேரனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு பெரிய பேரனுக்கும் கல்யாணம் பண்ணோம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உடனே பேரன் பேத்தி அப்படின் ஒவ்வொரு விசேஷங்களாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குடும்பம் பெருசு குடும்பம் பெருசுன் சொல்லக்குள்ள விசேஷங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் உடனே மஞ்சள் நீராட்டு விழா காதணி விழா சீமந்தம் அப்படே ஒவ்வொரு விசேஷங்களா வர வர எப்போவுமே எங்கள் குடும்பம் சந்தோஷத்தை மட்டும் தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நடுவில் சிறு ஸ் சில விஷயங்கள் கஷ்டங்கள் வந்துவிட்டு போகும் வராமலாம் இருக்காது அதையும் தாண்டி எப்போதுமே நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக தான் இருப்போம் நே ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் குடும்பத்தை நாங்கள் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படி சொல்லி எங்களை வளர்த்தி வளர்த்தி நாங்கள் இப்போ வரையும் அதே மாதிரி தான் இருக்கோம் ஏன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் எங்கள் அண்ணனும் ஒருத்தர் இறந்தாரு அந்த ஒரு கஷ்டத்தையும் நாங்கள் சமாளித்து சாமர்த்தியமாக எல்லாரோடய மனதும் வருத்தப்பட்டது ஏ இழக்க முடியாத ஒரு இழப்புகள் எங்களுக்கு கிடைச்சிது பெரிய இழப்பு எங்களுக்கு அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சமாளித்து வெளியே வர வைக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னால் அவரு அந்த வீட்டுக்கு ஒரு மூத்த பிள்ளை பெற்றவருக்கும் அவ்வளோ கஷ்டம் அவங்களோட நாங்கள் தம்பி தங்கச்சிங்கள்லாம் அவரோட வளர்ந்த எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை போயிட்டு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருச்சி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அவருக்கு ஒரு பெண் குழந்த பிறந்துச்சி பேரன் பேத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அவரோட நினைவுகள் மனதுக்குள்ள ஏற ஆரம்மிச்சிது அவரை தெய்வமாக துதிக்க ஆரம்மிச்சி இன்னிக்கு எங்கள் குடும்பம் ஒரு நிலமைக்கி வந்துருக்குது மறக்க முடியாத இழப்பு அது எங்களுக்கு கிடச்சதுனால மனது கொஞ்சம் வருத்தம் அஞ்சு பேராக இருந்த நாங்கள் இன்னிக்கு நாங்கள் நாலு பேராக இருக்கோம் எங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கள் குடும்பத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன்